கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கனா இங்கே நிறைய இப்போதான் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து தனியாக பிரிஞ்சு வந்த ஒரு புது மாவட்டம் இதில் நிறையா பழங்கால கோயில்களும் பழங்கால கட்டிடங்களும் நிறையவே இருக்குது இதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் திப்பு சுல்தானோடய ஆட்சியின் கீழ் இருந்த ஒரு மலையும் அதற்கான ஆதாரங்களும் பக்கத்தில் துருவம்ன்ற ஊரில் இருக்குது அங்கே இன்னும் அந்த பீரங்கி பீரங்கி செயல்படுத்துற மிஷினு எல்லாமே இன்னும் அங்கே இருந்துட்டுதான் இருக்குது அந்தக் காலத்தில் இருந்த கட்டமைப்பு கோட்டை அந்தமாதிரி வாழிடம் இருக்குது அதைப் பார்த்து அதை தவிர்த்து பார்த்திங்கனா கல்வராயன் மலை கல்வராயன் மலைப் பற்றி சொல்லிகிட்டு போணுனால் நிறையவே சொல்லிகிட்டு போகலாம் கல்வராயன் மலை வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கில் தான் இருக்குது அதுவந்து சு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு கிராமத்துக்கு மேலே அந்த மலையில் இருக்காங்க அவங்க முழுக்க முழுக்க அந்த மலையேதான் நம்பி இருக்காங்க அந்த கல்வராயன் மலைக்கு இன்னும் பேருந்து வசதிகள் எல்லாமே இருக்குது அங்கே பெரியார் நீர்வீழ்ச்சி மேக நீர்வீழ்ச்சி அப்படினு அதுவே பெருமாள் சொன்னது வெள்ளிமலை அப்புறம் கோடைத்திருவிழானு ஒன்று நடக்கும் நான் ரொம்பவே அழகாகவும் அற்புதமாவும் இருக்கும் அப்படியே அதைப் பார்த்திங்கனா பகலான்டி கோமிய அணை கோமி டேம் மணிமுத்தாறு மணிமுத்தாறு அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் இந்த சோழர்கள் கால காலத்தில் கட்டின கோயில்கள் அந்தமாதிரி நிறையவே இருக்கும் அப்புறம் அந்த மேல்நாரிப்புனு ஒரு கோயில்ட அது கிறிஸ்டீன் கோயில் அது ரொம்பவே பேமஸான கோயில் இன்னும் சொல்லப்போனால் கள்ளக்குறிச்சியோடய பழமையான பேர் வந்து கள்ளிடைக்குறிச்சி அதாவது பழங்காலத்தில் இருக்குது நிறைய கதைகள்லாம் சொல்லப்பட்டுருக்குது பட் இப்போ அந்த கதைலாம் ஒரு சில கதைலாம் எனக்கு சரியாக ஞாபகம் வரல அதுக்கப்புறம் பாத்தோனா இங்கே சங்கராபுரம் தலைவாசல் அப்படினு சொல்லிட்டு இன்னும் நிறையவே ஊர்கள்லாம் இருக்குது அதைத் தவிர்த்து பார்த்திங்கனா கள்ளக்குறிச்சியில் இன்னும் சொல்லப் போனோனால் இப்போது நீங்கள் எடுத்துக்கீங்கனா அந்த புதுசாக முத்துமலை முருகன் கோவில்னு ஒன்று இருக்கில்ல அது கூட அது கூட கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கில் தான் வருது அதுவும் செம்ம பேமஸாக இருக்கிற ஒன்று அடுத்து இங்கே நிறைய கோட்டைகளும் கோயில்களும் அதிகமாக இருக்குது இந்த கல்வராயன் மலை சிறப்பை சொல்லணுனு பார்த்திங்கனா அதுக்கு எல்லையே இல்லை சொல்லிகிட்டே போகலாம் நிறைய கிராமங்கள் இருக்குது அது வந்து நம்ம மலை மேலே போனால் மழை பெய்யும் ஆனால் கீழே வந்தால் மழையே இருக்காது வெயில் சுளீர்னு அடிக்கும் அந்தளவுக்கு ஒரு கிளைமேட் மாறுபடுது அதுமாதிரிலாம் அங்கே பார்க்கலாம் அந்த ஏழைகளின் ஊட்டி வந்து ஏற்காடுனு சொல்கிறோன்ல அதுவே அந்த மலையோடய அடுத்த பக்கத்தில்தான் இருக்கும் ஆனால் அந்த அந்தளவுக்கு எங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கிற இடம்னு பார்த்தோம்னா வெள்ளிமலை அது எங்களுக்குப் பக்கத்தில் இருக்கிறதால் நாங்கள் ஈசியாக போயிட்டு வருவோம் அதுக்கு அப்புறம் கள்ளக்குறிச்சியில் வேற ந நிறைய டேம் டேம் இருக்குது டேம் இருக்குது இங்கே விவசாயம் பண்றது நீர் வசதி எல்லாமே ரொம்ப அதிகமாக அதிகமாக இருக்கும்